என்னுடைய பகுதி வந்து ஊராட்சியை சார்ந்தது எங்களது ஊராட்சிக்கும் நகரத்துக்கும் மிகவும் குறைந்த இடைவெளியே தான் பக்கமே இருக்கிறது அது எங்களுடைய ந ஊராட்சியில் துப்புரவு தொழிலார்கள் மிகவும் குறைவாக இருப்பதனால் ஆங்காங்கே குப்பைகள் மற்றும் கழிவு பொருட்களெல்லாம் ஆங்காங்கே கிடைக்கும் கடந்து கொண்டு இருக்கும் ந நகரக்கு நகரங் பண் நகரத்தை போன்று இங்கு வந்து வேலைக்கு வெளியே ஆட்கள் கிடைப்பதில்லை அதனால் வந்து இங்கே வந்து இங்கே பஞ்சாயத்துகளில் வந்து ஆட்கள் கும் மிகவும் குறைவு ஆகையால் வந்து இங்கே வந்து அவ்வளோ சுத்தத்தை எதிர்ப்பார்க்க முடியாது ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் த மக்கள் தொகைக்கு ஏற்ப துப்புரவு பணியாளர்களுடைய போட்டால் வந்து வெகும் சீரும் சிறப்புமாக எங்களுடைய பஞ்சாயத்திலே சிறப்பாக செயல்படும் படியும் அது தான் ஒரு பெரிய இதாக இருக்கிறது நகரத்துக்கும் நம்ம வ ப பஞ்சாயத்துக்கும் இதுதான் ஒரு பெரிய சுகாதார கேடு